பள்ளிக்கூடங்கள்ல குழந்தைகளுக்கு இந்த கடன் வாங்குறது இந்த வருமானம் பற்றி இதை இதை பற்றி எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது அது ஒரு ஒரு அடிப்படையான அறிவு அறிவு மாதிரி தான் நான் வந்து பார்க்கறேன் ஏன் அப்படின்னா இப்போது இருக்க எல்லாம் என்னவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது இப்போ பள்ளிக்கூடம் முடிச்சிட்டு வந்தவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட படிப்பெல்லாம் முடிச்சிட்டு வந்த வந்தவுடனே டக்குனு ஒரு கடன் வாங்கலாம் லோன் போடலாம் பேங்க்ல அந் அப்படி தான் அப்படி தான் யோசிக்கத் தோணுது ஏன் அப்படின்னா அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு அது ஒரு அவசியமாகவே ஆயிடுது அதுக்கு என்ன காரணம்னால் அங்க அவங்க படிக்கிற காலத்தில் அதை அதை சரியா சரியில்லாமல் இருந்தது தான் அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இப்போ அதைப்ப அதைப் பற்றி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நம்ம நல்லா படிக்கணும் நல்லா படிச்சா தான் நல்ல வேலைக்குப் போக முடியும் வே நம்ம நாம போய் ரெண்டு பேர்த்துக்கிட்ட வேலைக்கு போகிறத விட நம்ம ரெண்டு பேர்த்துக்கு வேலை கொடுக்கற மாதிரியான ஒரு தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன அடிப்படையான அறிவுகள் எல்லாம் குழந்தைங்களுக்கு அவங்களோட பாடப்புத்தகத்தில் சேர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயந்தான் அடிப்படை கல்வி அப்படிங்கிறது இது எல்லாமே சார்ந்த ஒரு கல்வியா இருந் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து